ஒரு கோவிலுங்கறது வந்து ஒரு பொது சொத்து அதில் கலை மற்றும் கலாச்சாரங்கள் பழைய முன்னோர்கள் எங்களுக்காக படைத்து வைத்த எவ்வளவோ சிற்பங்கள் அது இது ஏகப்பட்ட பொருள்கள் எல்லாம் இருக்குறாங்க அதையே நம்ம பாதுகாத்து அதாவது எங்களோட தலைமுறையில ஒரு கோவில் நிர்வாகத்தை ஒரு தர்மகர்த்தானு ஒருத்தர் எடுக்கிறோம் அவங்க வந்து அதை நம்ம ஒரு இதாக பண்ணி காப்பாத்துறாங்க பின்னணியில அவங்க வயசானச்சினால் அவங்களோடைய பசங்களுக்கு அந்த உடைய தகுதியை அவங்களுக்கு கொடுத்து அவங்க குழந்தக கிட்ட அதை சொல்லி அதை அவங்க இப்போ பானியிலையே போய் அவங்களும் அதை காப்பாத்துறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கூட்டமோ எதோ ஒன்று போட்டால் அந்த சிற்பங்கள் எல்லாம் ஒரு நல்ல வகையில ஒரு சுத்தம் பண்ணி மறுபடியும் அதையே ஒரு அழகுப்படுத்தி மறுபுடியும் அந்த கலாச்சாரத்தை உற்பத்தி பண்ண மார புதுசாக உற்பத்தி பண்ண மார பழங்காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மார பாதுகாக்கிறாங்க இதுக்கு கோவில் நிர்வாகமெல்லாம் ஒரு இது பண்ணுது கலாச்சாரமும் நல்லா நடக்குதுபா